ஆ ஹலோ யார் பேசுறீங்க ஆமாம் ஆமாம் ஆமாம் நீங்கள் ஆ சரி சரி இப்போ வெயிலாக இருக்குதும்மா இப்போ வர முடியாது ஒரு ஈவினிங் ஒரு ஃபை அஞ்சு மணி போல் வர்றேன்ன

சரி ஆட்டுக்கு என்னாச்சும்மா அதுக்கு நல்ல அதுக்கு சீரக தண்ணி கொடுங்கம்மா அது எதுவும் சாப்பிட்டு ஜீரணம் ஆகாமல் இருக்கும் இல்லையா சீரக தண்ணி மட்டும் நல்லா கொடுங்க இஞ்சி எல்லாம் அடித்து போட்டு சீரக தண்ணியை கொடுங்க ஆ இஞ்சியும் சீரகமும் நல்லா அடித்து போட்டு சீரக தண்ணி கொடுங்க சரிங்களா நல்லா நல்லா அதுக்கு ஜீரணம் ஆகும்

கோழி எல்லாம் சீக்கு வந்த மாதிரி இருக்குதா ஆ அதுக்கு நான் அம்மா நான் வந்து ஈவினிங் ஈவினிங் வர்றேன்மா சரிங்களா வந்து அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விட்றேன் சரிங்களா அது எத்தனை கோழிம்மா எத்தனை கோழி இந்த மாதிரி இருக்குது அந்த அஞ்சு கோழி ஆ அஞ்சு கோழிய மட்டும் தனியாக மாற்றி வையுங்க நான் வந்து பாத்துக்கிறேன் ஆ அம்மா உங்கள் பேர் என்ன ஆ ஆமாம்மா உங்கள் பேர் குயில்பட்டு எந்த ஏரியா குருசுக்கோயில் ஓகே ஓகே ஓகே அம்மா எத்தனாவது வீடு டோர் நம்பர் சொன்னிங்கன்னா வந்துடுவேன் நான் உங்கள் வீட்டுக்கே நேராக வந்துடுவேன் ம் முப்பத்தி நாலு ஒன்றா சரிங்கம்மா நான் வந்து ஒரு ஈவினிங் போல் வர்றேன் ஆ சரி சரி ஆ சரி